கிராமப்புற மக்களுக்கு வந்து இந்த கேம் வந்து கேம்ஸ் விளையாடுறங்காட்டி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது வௌ நிறையா கொக்கோ கபடி கிரிக்கெட் இதெல்லாம் விளையாண்ட்ருக்கும்போது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அதிக பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அரசாங்கத்து கிட்டருந்து நிறையா பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது அப்புறம் காலேஜ் போகும்போது நம்ம ஃப்ரீயாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போய் நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டுமில்லாமல் அந்த கேம்ஸ் வந்து நம்ம நிறையா இம்ப்ரூவ்மண்ட்டும் காலேஜ்ஜில் பண்ணிகிட்டு டிஸ்க்டிரிட் லெவல் ஸ்டேட் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு ப அப்படியே நம்ம வந்து இந்த கேம்ஸை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கும் போது கிராமப்புற மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க அரசாங்க வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு அதனால் வந்து அவங்க கிராமப்புற மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு அவங்க சர்ட்டிஃவிகேட் எல்லாம் வின் பண்ணி வச்சுருக்கங்காட்டி கிராமப்புற மக்களுக்கு வந்து இது ரொம்பவும் உதவியாக இருக்குது